நாங்கள் மீன் பிடிக்க போக சொல்லி ஃபஸ்ட்டு எல்லோருக்கும் உடம்பு நல்லாயிருக்கா எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கான்னால் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கின்னு தான் போட்லையே ஏறுவோம் அப்போ அந்த வலை எல்லாமே கரெக்டா இருக்கா நல்லா சிக்கல் இல்லாதா இருக்கா டேமேஜ் இல்லாதா இருக்கா போட்டு நல்லாயிருக்கா டீசல் இருக்கா நம்பளுக்கு தேவையான உணவு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு தான் பார்த்துட்டு நாங்கள் கடலுக்கே ஃபஸ்ட்டு கிளம்புறத்துக்கு முன்னாடி எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லார் வீட்லையும் சொல்லிட்டு கிளம்புவோம் சாமியெலாம் கும்பிட்டு கிளம்பிடுவோம் அப்படி பார்த்தா அப்புறம் நாங்கள் மீன் பிடிக்க உள்ளே போயிட்டால் ஆழ்கடலில் பார்த்துதான் மீன் போடுவோம் தூ தூண்டில் போடுவோம் தூண்டில் வலை போட்டு இழுப்போம் ஆனால் பிடிச்சிட்டா அதிகமான மீன் பிடிச்சிட்டா எங்களுக்கு ச ரொம்ப சந்தோஷமாக ஆனால் என்ன பாட்டு பாடுவோம்ன்னால் ஏலேலோ ஐலேசா ஏலேலோ ஏலேலோ ஐலேசா ஏலேலோ அந்த சாங்கை அதிகமாக அதிகமாக சாங்கு அந்த சாங்கு பாடுவோம் அப்படியே சினிமா பாட்டுகளும் நாங்கள் பாடுவோம் சினிமா பாட்டுங்கள்னால் எம்ஜிஆர் பாட்டுங்க எம்ஜிஆர் பாட்டுன்னு இல்லை நிறைய பாட்டுங்க சினிமா பாட்டுங்க அதிகமாக பாடுவோம் அப்புறம் நாட்டுப்புற பாடல்களும் பாடுவோம் அப்புறம் எங்கள் குப்பத்தில் இருக்கற ஒருத்தரு பெரியவரு அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடுவாங்க பாட்டு சந்தோஷமாக தான் நாங்கள் எப்போவுமே கடலை விட்டு வெளியே வருவோம்